நான் வந்து விடுமுறைக்காக போன பயணம் வந்து ராமேஸ்வரம் ரொம்ப நல்லா இருந்தது எல்லோரோடையும் போகும் போது அங்கே கடற்கரையில் நல்லாயிருந்துது அது கட கடல் காற்று கடற்கரையில் அங்கேயிருந்து தனுஷ்கோடி அப்புறோம் நம்ம இந்தியாவின் கடைசி எண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது அரிச்சநல்லூர் அதெல்லாம் வந்து சுற்றி பார்க்கறத்துக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது நிம்மதியாகவும் இருந்தது அந்த அந்த பயணம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருந்துது அந்த கடல் கடலில் போய்விட்டு உக்கார்ந்துட்டு நம்பளை மறந்து நம்ம நிம்மதியாக இருக்கலாம் கடல் அலைகளோடு ரொம்ப நல்லா இருந்தது போகிற வழி எல்லாமே வந்து இயற்கை சூழ்ந்த அந்த பயணம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது